வளர்ந்து வரும் உலகம் நாளுக்கு நாள் உலகம் மாறிக்கிட்டு தான் இருக்குது என்னத்தை சொல்கிறது ஆமாம் கண்டிப்பாக அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மாறிக்கிட்டு தான் இருக்குது உலகம் அதான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறமே செய்தி தாள்களேயும் நியூஸ்களேயும் ஆ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னுடைய பார்வை வந்து பார்த்திங்கனா எப்படி இருக்குதுனு பார்த்திங்கனா அந்த உலகம் என்பது எங்கயோ போயிக்கிட்டு இருக்குதுங்க இப்போது பாருங்கள் மொபைல் ஃபோன் உள்ளேயே செல்லை செல்லை கொண்டு வந்துட்டான் உலகத்தையும் கொண்டு வந்துட்டான் எல்லாம் வந்து பார்த்திங்கனா அதில் தான் இருக்கிறோம் நம்ம உலகத்தை பார்த்திங்கனா அமெரிக்காவில் நடக்கிற நிகழ்ச்சியை மொபைலேயே நம்ம பார்த்துகிற மாதிரி வந்திடுச்சு இன்னும் நிறைய நிறைய மாற்றங்கள் உலகம் எங்கேயோ நோக்கி போயிக்கிட்டு இருக்குதுங்க இன்னும் பத்து வருசத்தில் பார்த்திங்கனா இந்த உலகம் சொல்ல முடியாது எப்படி இருக்கும்னு ஆனால் அந்தளவுக்கு பார்த்திங்கனா அந்த நெட்டுனு சொல்கிறாங்கள இணையத்தளம் ஆ இணையத்தளம் வளர்ச்சி தொழில் நுட்பம் வளர்ச்சி இணையத்தளங்களின் வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு இருக்குது மனுஷனும் புதுசு புதுசாக கண்டு பிடிச்சிட்டே இருக்கிறான் அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொண்டுக்கிட்டு இருக்கிறான் வாழ்ந்துக் கிட்டு இருக்கிறான்

உலகம் எங்கேயோ போகுது மாறிக்கிட்டு இருக்குது அதை டெய்லியும் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த உலகம் வந்து பிரம்மாண்டமானதுங்க விசித்திரமானதுங்க சொல்ல முடியாது அவ்வளோ தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் நம்ம குறுகிய நோக்கத்தில் பார்க்கக்கூடாது தொலைநோக்கு பார்வைன்னு சொல்கிறோம் அதன் படி தான் நாம் பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கனா இந்த உலகத்தோடு நாம் இணைஞ்சு பயணிச்சால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எதையும் சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் இல்லை நான் அப்படிலாம் இல்லை நான் பயணிக்க மாட்டேன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திங்கனா இந்த உலகம் போகிற திசைலாம் நாம் போக முடியாது நம்ம சிந்தனை குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் பெரிய வட்டத்துக்குள்ளேயெலாம் இருக்காது ஆமாங்க ஏன்னா அமெரிக்காவில் விவசாயம்லாம் எப்படி பண்ணுறான் கருவிகள் வந்துடுச்சி இயந்திரமான கருவிகள் நீங்கள் வந்து ஆள் கருது அறுக்கிறதுக்கெலாம் ஆளுலாம் தேவை இல்லை மிஷின் கொண்டாந்து அறுத்து எல்லாத்தையும் போட்டுறோம் நெல் வந்துவிடுது அது மாதிரி தொழில் நுட்பங்கள் நிறைய வளர்ந்துடுச்சுங்க உலகம் எங்கேயோ போயிட்டுருக்குது